உங்கள் இடத்தை பூர்வீகமாக கொண்ட முக்கிய கலை வடிவங்கள் அல்லது கைவினைப்பொருட்கள் என்ன அவை மற்ற இடங்களில் கலை வடிவங்களில் இருந்து எப்படி வேறுபடுகின்றன ஓகே எங்கூர்ல வந்து கைவினைப் பொருளுங்கிறது இந்த மண்பாண்டம் இருக்கும்ல கையில் செய்வாங்க மண்ணில் வச்சு பானைலாம் செய்வாங்கள்ல அந்தமாதிரி வந்து இப்போது வரையுமே வந்து விற்றுட்ருக்குறாங்க அதில் அதுலேருந்து சின்ன இதுலேருந்து பெரிய இது வரையும் இங்கே யாரும் பயன்படுத்துகிறதில்ல அது இருந்தாலும் இந்த பொங்கல் டைம் அந்த டைம்லாம் வந்து பொங்கல் டைமில் வந்து கண்டிப்பாக பானை பானை வச்சுதான் சமைப்பாங்க அது வந்து இப்போ வரையும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க ஸோ அது வந்து அதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க மற்ற டைமில் சிலப்பேர் யூஸ் பண்ணுறாங்க பட் சிலப்பேர் வந்து யூஸ் பண்றதில்ல அந்தமாதிரி வந்து சின்ன வயசு சின்ன பானைலேருந்து பெரிய பானை வரையும் சேல் பண்ணிட்டுருக்காங்க மா இது இங்கெல்லாம் இருக்குது பட் வெளியிலலாம் பார்த்தா அதையே வந்து அந்த அலுமினியம் பாத்திரம் அந்தமாதிரி எல்லாம் வந்து புதுசாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் அடுப்பு ஃபஸ்ட்லாம் களிமணில் தான் வந்து அடுப்பு செஞ்சு வந்து இது பண்ணிட்டுருப்பாங்க ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாதுல்ல கேஸு சிலிண் கேஸு இண்டக்ஷன் ஸ்டவ்வு இந்த மாதிரிலாம் வந்து வந்துடுச்சி அதைதான் வந்து பயன்படுத்திக்கிட்ருக்காங்க வெளிலலாம் இதுதான் வந்து அங்க இருக்குறத்துக்கும் இங்க இருக்குறத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸு அப்டின்னு சொல்லி நான் சொல்றேன் எங்கூரில் வந்து இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச இது பானை அடுப்பு அடுப்பு தான் முக்கியமாக வந்து இப்போலாம் வந்து வெளிலலாம் கண்டிப்பாக வந்து யாரும் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது அடுப்ப வச்சி சமைக்கறதுங்கிறதே யாருக்கும் தெரியுறதே இல்லை அதெலாம் வந்து பழைய காலமாவே போயிடுச்சு இப்போலாம் யாருக்கும் வந்து அடுப்பு வச்சு சமைக்கணும் அது பற்ற வைக்கக்கூட வந்து நேக்கு தெரியமாட்டேங்கிது இப்போலாம் யாருக்கும் அதுதான் வந்து இங்க இருக்கிறத்துக்கும் அங்கே இருக்கிறத்துக்கும் வேறுபாடு இருக்குது ஓகே நன்றி